இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு முப்பது ஆறு இரண்டாயிரத்தி ரெண்டு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு